ஆ சஞ்சய் மொபைல்ஸுங்களா ஆ நான் நான் இதுமாதிரி எனக்கு ஒன் ப்ளஸ்ஸு ஃபோன் வாங்கணும் ஆ என்னென்ன மாடல்லாம் இருக்குது ஒன் ப்ளஸில்

ஆ ஓகே ம் ம் இப்போ பாத் எங்களுக்கு மாடலெலாம் எதுவும் தெரில ஆனால் ஏன்கிட்ட இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் தான் பட்ஜெட் இருக்குது அதுக்குள்ள மொபைல் இருக்கா

ஆ ஆ ஓகே

ஆ ஓகே

அதுதான் எவ் ஆ எவ்வளோ ப்ரோ அது ஆ எவ்வளோ ப்ரோ அது இப்போ மினிமல் மினிமமா எவ்வளோ அமௌண்ட்டு

ஆ ஆ ஓகே ப்ரோ ம் ம் ம் ம்

ஆ ஆ ஓகே ப்ரோ ம் ம் ஓகே ப்ரோ ம் ஆ ஆ ஓகே ப்ரோ ம் நாட் ஆ சொல்லுங்கள் ப்ரோ நாட் டூ வோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு சொல்கிறீங்களா இந்த

ஆ ஓகே ப்ரோ

ஆ ஓகே ப்ரோ ம் ம் ஆ ஓகே ப்ரோ ம் ம் ம் ப்ரோ உங்ககிட்டே இப்போ உங்ககிட்டே எக்ஸ்சேஞ்சு ஆஃபர் இருக்குமா ப்ரோ ஃபோன் எக்ஸ்சேஞ்சு ஆஃபர்

ஆ ஓகே ப்ரோ ம் ஓகே பாய்